எங்கள் குடும்பத்தில் என்னோடய அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாருமே படிக்கலை ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவே இல்லை ஏன்னா கிராமத்துலதான் பிறந்தாங்க கிராமத்துலதான் வளந்தாங்க கிராமத்துலதான் கூலி வேலை செஞ்சாங்க அப்போ யாரும் படிக்க விடலை ஏன்னா அதனால் பொருளா பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லலாம் சவால்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் படிக்கக்கூடிய நிலை வந்துருக்குது அந்த காலத்தில் யாராரு படிக்கணும் யாராரு படிக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு கட்டளை இருந்துச்சு எல்லாத்துக்கும் கல்வி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக போய் சென்றடையல காலங்கள் மாற மாற தொழில்நுட்பங்கள் மாற மாற இயந்திரங்கள் வருகைக்கு பின்னால் இந்த உலகம் வந்து பல மாற்றங்களைக் கண்ட பிறகு அனைவரும் படிக்கக்கூடிய நிலை சரி சமமாக உட்காந்து படிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை இன்னும் கிராமத்தில் படிக்காத பாமர மக்கள் இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க இங்கே கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்களை போய் நீங்கள் நேரடியாக போய் பார்த்திங்கன்னாலே தெரியும் ஏன்னா ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விவசாயந்தான் முழுமையாக இருந்தது விவசாயத்தை சார்ந்து தான் மக்கள் இயங்கி கொண்டிருந்தார்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி பொதுவாக வந்து பார்த்திங்கன்ன படிப்பில் கவனம் செலுத்தவில்லை வீட்டில் இருப்பவர்களும் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பவில்லை இப்போ பதினஞ்சு வயது பதினாலு வயதிலே அப்போயே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் முடித்து கொடுத்துட்டாங்க பெண்கள்லாம் பெண்கள்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு ஒரு நடை இருந்தது ஆனால் இப்போல்லாம் அது இல்லை அது படிக்க படிக்கதான் நிறைய சிந்தனைகள் உருவாகி அனைவரும் படிக்கக்கூடிய நிலை வந்துருக்குன்னால் அது ரொம்பவும் பெருமைப்படக்கூடிய விஷயம் நீங்கள் மட்டுமில்லை எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்பட விஷயந்தான் அது உண்மையில் இப்போ யார் வேணாலும் படிக்கலாம் என்ற நிலை வந்துருக்குது இது பெரிய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் கல்வி அனைவருக்கும் பொதுவானது அதை அனைவருக்கும் சரி சமமாக கற்பிப்பதுதான் மிகச் சிறந்த கடமை